பறவைகள் குரலை வந்து கேட்கவும் பிடிக்கும் பார்க்கவும் பிடிக்கும் பறவைகள் எந்தெந்த பறவைகள்னு பார்ப்பேன் இல்லை ஆனால் சில பறவைகள் வந்து மரத்துக்குள்ள உட்காந்துட்டு கத்தும் அது எந்த பறவை முகத்தையே அதை உருவத்தையே பார்க்க முடியாது குரல் மட்டுந்தான் கேட்க மாதிரி இருக்கும் அதுவே குரல் நல்ல இனிமையாக இருக்கும் சில பறவைகள் டேரக்ட்டாக உட்காந்து கத்தும் இப்போ காக்கான்னு வச்சுக்கோங்க எதுர்க்க உட்காந்து கத்தும் அதை நான் பார்த்துருக்கேன் சில பறவைகள் அந்த குயில் அதெலாம் கொஞ்சம் டேரக்ட்டாக எதுர்க்க உட்காந்து கத்தாது போ மரத்தில் கொஞ்சம் உள்ளடங்க மரத்துக்குள்ள மறைஞ்சு உட்காந்து தான் கத்தும் இப்போ கிளி கத்துறது அணில் கத்துறது ஒவ்வொரு பறவைகளும் வித்தியாசமாக கத்துறது நல்லா இருக்கும் அதை கேட்கவும் நல்லாவும் இருக்கும் எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் ஆக்ச்சுவலா என்னென்ன மரம் இருக்குதுன்னா அரச மரம் இருக்குது புளிய மரம் இருக்குது ப்ளஸ்ஸு தூங்குமூஞ்சு மரம் இருக்குது அதுதான் ஆலமரம் இருக்குது ஆலமரத்திலலாம் நிறைய பறவைகள் வரும் அடுத்தது காக்காலாம் அந்த அதுமாதிரி வேறயான பறவைகளும் காக்காவும் வரும் குருவிகள் சின்னச் சின்ன குருவிகள் வரும் பக்கத்தில் வயல் இருக்குது அதனால் சிட்டுக்குருவிகளும் நிறைய வரும் சின்னச் சின்ன சிட்டுக்குருவி ஆனால் சிட்டுக்குருவி குறஞ்சிருச்சு பட் இருக்குது ஆனால் குருவிகள் ரொம்ப கம்மியாக வருது அந்த அந்த நீட்டவால் குருவிகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து ஏதாவது அந்த அந்த புழு பூச்சி கொத்தித் திங்கிறது கத்தும் அணில் கத்துறது நிறைய கத்தும் அப்பப்போ அதுதான் அடுத்த காக்கா கத்துறது நிறைய அந்த சிட்டுக்குருவி கத்துறதே கொஞ்சம் நல்லா இருக்கும் பேர்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் கத்துகிறது எல்லாமே அது மாதிரில்லாம் கேட்டிருக்கேன் எல்லா நல்லாருக்கும் ஓகே